ஆக்சுவலி நான் ப எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குட்டி பாப்பா என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து டூ டூ அண் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது செகண்ட் பேபிக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஆகுது அவங்க வந்து இப்போதைக்கி வந்து நான் வந்து இந்த ஸ்டடீஸ் சம்மந்தமாக வந்து எந்த ஒரு சேனலும் பார்க்குறதில்ல எதுவும் இது பண்ணுறதில்ல இப்போ நான் அப்படியும் வந்து பாப்பாவுக்கு எதனால் லேர்ன் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஏபிசிடி ஒன் டூ த்ரீ அதெல்லாம் சொல்லித் தரணும் ரைம்ஸ்லாம் சொல்லித் தரணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்ல வந்து இந்த சுச்சு டிவி அதுக்கப்புறமா வந்து இந்த கோகோமேலான் இதிலயுமே வந்து ஏபிசிடி ரைம்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ரைம்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அதிலயுமே ஜானி ஜானி எஸ் பாப்பா அந்த ரைம்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்தமாதிரி வந்து எப்படி சொல்கிறது அப்போ படித்த அந்த ரைம்ஸ் வரைக்குமே இருக்குது அதுவுமே வந்து கார்ட்டூன் மாதிரி இது பண்ணியிருக்காங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்குறது நான் ஃபாலோ பண்ணுறது வந்து அது தான் ஃபாலோ பண்ணுறேன் கோகோமேலான் தான் மோஸ்ட்லி அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பீக்காச்சோன்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஒ ஒரு சை சேனல் இருக்குது அதுதான் அதிகமாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கார்ட்டூன் தான் அதிகமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு அதுதான் நான் வச்சு இது பண்ணுறேன் அவங்க வந்து இதுக்கப்புறம் நான் இன்னும் ஸ்கூல் ஜாயின் பண்ணலை இன்னும் ப்ளே ஸ்கூல் கூட அவங்கள ஜாயின் பண்ணலை இதுக்கப்புறமா வந்து அவங்கள ஸ்கூல் ஜாயின் பண்ணால் அப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா இப்போது ஸ்கூல்ல எப்படியும் சொல்லுவாங்கள் இந்த இதில் ஃபாலோ பண்ணுங்கள் இதை இந்த யூடியூப் சேனல் நாங்கள் வச்சிருக்கோம் இதில் இது பண்ணுங்கள் இதில் வந்து பாப்பாவுக்கு தேவையான ரைம்ஸ் மெட்டீரியல்லாக இருக்கும் அது பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு நீங்கள் சொல்லித் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல் சொன்னாங்கன்னால் அதுக்கப்புறம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன் அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன் இப்பத்தைக்கி வந்து நான் அந்தமாதிரி எதுவுமே நான் இது பண்ணலை ஃபாலோ பண்ணலை ஏன்னா இப்போ அவங்க குட்டி பசங்கள் குட்டி பாப்பாங்கன்றதால் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலை இது இதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிறத பொறுத்து ஸ்கூல்ல சப்போஸ் சொல் சொன்னாங்கன்னால் ஓகே ஆன்லைன்ல மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாவே நிறைய கோ நிறைய ஸ்டடீஸ்லாம் வந்து சொல்லித் தராங்கள் ஒ ஒரு சிலதெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சிலதெல்லாம் ஃபீஸ் பே பண்ணாத மாதிரி இருக்குது இப்போது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஃபீஸ் பே பண்ணாததுன்னால் இப்போது எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு அந்தமாதிரி லேர்ன் பண் சொல்லிக் கொடுப்பாங்க டீச் பண்ணுவாங்கள் இப்போது ஃபீஸ் பண் ஃபீஸ் பே பண்ணி நம்ம பண்ணுறதா இருந்தால் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா இது பண்ணித் தருவாங்கள் மேபி வந்து பாப்பாவை ஸ்கூல்லாம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வேணாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குது இப்பத்தைக்கி இல்லை ஏன்னா பாப்பா வந்து இது தான் மோஸ்ட்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டடீஸ்க்கு வந்து அந்த எ அந்த ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்ன்னு சொல்லிட்டு பிக்ச்சர்லாம் போட்டிருக்க புக்ஸு அந்தமாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி அவன் ஃபோன் தான் பார்ப்பான் அதுக்காக